ஃபஸ்ட் வந்து அவங்களோட மனதை அமைதி படுத்திக்கணும் அதுதான் ம ரொம்ப ரொம்ப முக்கியம் டென்ஷன் ஆகக்கூடாது சிலபேர் வந்து டென்ஷன் ஆகுகிறவங்க கூடம் கோலம் போடுவாங்க இது ஓவியம் வரையுவாங்க ஆனால் வந்து மைண்ட் ரிலாக்ஸுக்கு முதல்ல என்னா பண்ணும் நம்ப கற்பனையை வந்து அந்த ஓவியத்துக்குள்ளேயே கொண்டுகிட்டு போயிரணும் முதல்ல என்ன நம்ம வரையணும்னு முதல்ல வந்து தீர்மானிக்கணும் அதுபடி வந்து நம்ம மைண்ட்லையும் வந்து இப்படி இப்படில்லாம் வரையணுன்ட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டுதான் நம்ம முதல்ல வந்து ஷீட் எடுத்து வரைய ஆரமிக்கணுமே நம்ம பாட்டுக்கு ஷீட் எடுத்து வச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வரையணும்னா ஒன்றும் தோணாது ஒரு ரெண்டு நிமிஷமாவது மைண்ட்ல நம்ம என்ன வரையணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டுதான் நம்ம வரையவே ஆரம்பிக்கணும் இது வந்து ஒரு இது வந்து முதல் இது அப்புறம் வந்து என்னன்னா முதல்ல வந்து அந்த சின்ன வயதுல என்ன பண்ணன்னா முதல்ல வந்து ஒரு முட்டை போட்டுப்போம் முட்டைலயிருந்துதான் ஆரம்பிக்குவேன் எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு முட்டைலயிருந்துதான் ஆரமிக்குவோம் நானும் அதுமாதிரிதான் கோலம் போட்டாலும் சரி எது போட்டாலும் சரி அதுலிருந்துதான் ஆரமிப்பேன் அது ஒரு இது அப்புறம் இன்னொன்று வந்து இயற்கையான ஒரு சூழலை முதல்ல நம்ம மனசுக்குள்ளே வந்து உருவாக்கிக்கணும் அதை முதல்ல வரைய ஆரமிக்கணும் அதுதான் ஒரு அமைதியான ஒரு சூழலை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரும் இப்போ இயற்கையான ஒரு சூழல்ன்னால் அது வந்து அந்த இடத்துல நம்ம இருக்க மாதிரி பார்த்துக்கணும் அந்த இடத்துல என்னான்ன இருக்குதுன்ட்டு அதை அப்படியே வரைய ஆரமிச்சம்ன்னால் நமக்கு அப்டி வரைகிற ஒரு இது வந்துடும் இதுவே வந்து ஒரு வரை